எங்கள் கிருஷ்ணகிரியில பார்த்திங்கனா கேஆர்பி டேம் இருக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு அங்கேலாம் சுத்தமாகவே வந்து கவனிக்க பட்றதில்லை குடிகாரங்கதான் ஜாஸ்தி பசங்களுக்கு நாங்கள் ஒரு நால் மூணு மணி ஆயிடுச்சுனாவே அங்கே வந்து போகிறதுக்கே பயமாக இருக்கும் யார் உள்ளே வராங்கனே தெரியாது ஒரு ஃப்ரீயாக உட்காந்து பேச முடியாது பசங்க விளையாட முடியாது மெயினாக லேடிஸ் லேடிஸ் மகளிர் மட்டும் போக போக முடியாது யாராச்சும் ஜென்ட்ஸ் இருந்தாதான் கூட போக முடியும் அதெலாம் டேம்லலாம் போனிங்கன்னா ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்கும் நிறைய சாட்டர்டே சண்டேலதான் போகணும் இப்போ வந்து நல்லா பராமரிக்கிறதில்லை பராமரிக்கிறதுனால் யாருமே நறைய போறதில்லை அப்புறோம் பார்த்திங்ன்னா சிறுவர் பூங்கா அங்கே வந்து எப்போயாச்சும் ஒரு நாள்தான் போடுவாங்க இந்த ஊஞ்சல் அதெல்லாம் இருக்கும் போனோனா அங்கே வந்து பாம்பு இருக்கும் இது பூச்சிங்க இருக்கும் அந்த பால் ஊஞ்சல்லாம் போட்யிருப்பாங்க அதுலலாம் பூச்சிங்க அதெலாம் இருக்கும் இதெலாம் கொஞ்சம் வந்து நல்ல ஏன்னா வாரத்துக்கு ஒரு தரவ அங்கேதான் போவோம் இப்போ அங்கே கூட போகிறதில்ல அதெலாம் வந்து கொஞ்சம் சீரமைச்சு கொடுத்தாங்கனா மக்கள் வந்து நல்ல டெயிலி போயிவிட்டு வர டெயிலின் இல்லை வாரத்துக்கு ஒரு தர கூட போயிவிட்டு வருவாங்க அப்புறமா இந்த கிருஷ்ணகிரி டேமில் வந்து நிறைய வந்து மீன் சமைப்பாங்க மீன் சமைச்சு கொடுப்பன் போன நிறைய வந்து குடி குடிச்சிட்டு வரவங்கதான் நிறையா இருப்பாங்க குடிகாரர்கள் நிறைய இருக்காங்க அதனால நாங்கள் போக முடியாது எங்கே பார்த்தாலும் குடிக்காரர்ங்க அதிகமாக இருப்பாங்க இது வந்து கொஞ்சம் சுற்று சூழல் பாதிக்குது இதை வந்து அரசு வந்து நல்ல பாதுகாப்பாக அவங்க அரசு கையில எடுத்துகிட்டு கொஞ்சம் எல்லாமே சீரடிச்சு கொடுத்து கொடுத்தாங்கனா நல்லா இருக்கும்